சொல்லுங்கள் மேடம் நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் சரிங்க ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணால் நல்லாயிருக்கும் சத்தியநாராயணா பூஜை அதுக்கு பேர் ஆ அது வீட்டில் வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது பண்ணணீங்கன்னால் அதுலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளார உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் அது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னால் நான் அதுக்கு தகுந்தாப்படி வருவேன் நான் இந்த வாரம் கொஞ்சம் பிசியாக இருக்கிறேன் நான் அடுத்த வாரம் இது மாதிரி தான் நான் வருவேன் ஸோ அது வரப்போது நீங்கள் அந்த டேட் நீங்கள் சொன்னிங்கன்னால் அந்த டேட் வருவோம் மெயினாக செவ்வாக்கெழம புதன்கெழம அந்த மாதிரி ஒரு டைமிங்கு சொன்னிங்கன்னால் நான் வந்துடுவோம் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்தப்படி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இந்த ஒரு வாரம் விட்ருங்க அடுத்த வாரம் நம்ம அ அந்த இது வச்சுக்கோங்க ஆ ஆ இந்த மாதிரி பூஜைக்கு வந்து நான் வந்து அஞ்சாயிரம் ரூபா சார்ஜ் பண்ணுறேன் மேடம் பொருள் நீங்கள் வாங்கி கொடுத்துர்ணும் ஆமாம் பொருளெலாம் நீங்கள் வாங்கி கொடுத்துர்ணும் வந்து நான் பண்ண நான் பூஜை பண்ணிவிட்டு போயிடுவேங்க நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு மாதத்துல உங்களுக்கு நல்ல முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து நல்லா பாசிட்டிவாக அது நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த எனெர்ஜி பாசிட்டிவாக கிடைக்கும் உங்களுக்கு ஆ நான் சொல்லிடுறேனுங்க மேடம் நீங்கள் அது வந்து நான் உங்கள் லிஸ்ட்டு போட்டு நான் சொல்லிடுறேன் நான் நீங்கள் முதல்ல வந்து இது பண்ணிவிட்டு கா பூஜைக்கு ரெடினு சொல்லுங்கள் அந்த டேட் வரபோது நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு சரிங்களா இல்லை ஒரு வாரம் இந்த வாரம் விட்டுருங்க அதுக்கு அடுத்த வாரம் செவ்வாக்கெழம புதன்கெழம நம்ம வச்சுக்குவோம் இந்த செவ்வாய் புதன் விட்டுருங்க அடுத்த செவ்வாய் புதன் நம்ம ஆ பூஜை பண்ணிக்கலாம் ச ஆமாம் சூர்யநாராயணா பூஜைனு பேர் ஓகே தானா சூரிய சூரியநாராயணா பூஜை அதுக்கு பேர் சரிங்களா அது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அது பண்ணணும் பண்ணுனால் கண்டிப்பாக வந்து ஒரு பலன் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு ஆறு மாதத்துல நீங்கள் கண்டிப்பாக நல்ல செய்தி எதிர்பார்ப்பீங்க ஆ நான் அனுப்பிச்சிட்றேன் மேடம் நீங்கள் தான் உங்கள் நம்பருக்கு நான் வாட்ஸ்அப் நான் பண்ணிவிடுறேன் ஓகேங்க நன்றி நன்றிங்க நன்றி நன்றி